எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே ட்ராயிங் பிடிக்கும் ஆனால் நான் வந்து பென்சில் ஆர்ட் வந்து நல்லாவே கத்துகின்னேன் அப்புறம் வந்து என் ஃப்ரெண்ட் எனக்கு வந்து விஸ்காம் பையன் வந்து ஒருத்தன் ஃப்ரெண்ட் ஆனான் அவன் வந்து டிஜிட்டல் பெயிண்டிங் பண்ணுவான் அதை என்ன பண்ணேனா ஸ்டுடியோவுக்கு வந்து காலேஜ் முடித்திட்டு போய்விட்டு அங்கே வந்து ஃபோட்டோஷாப் அடோப் நெட்டு இது மாதிரி சாஃப்ட்வேர்ஸெலாம் இருக்கும் அதெலாம் வந்து கற்று தருவான் டேப் யூஸ் பண்ணி அதில் வந்து பென்சில் வச்சு வரைகிறதுக்கு பெயிண்ட் ஆர்ட்டு த்ரீ டி மாடல்லு இந்த மாதிரிலாம் வந்து வரைகிறதுக்கு வந்து அவன் கொஞ்சம் கொஞ்சமாக கற்று கொடுத்தான் அது வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு நம்ம ஃபோட்டாவலாம் வந்து நம்பளே எடிட் பண்ணிக்கிறதுக்கும் அப்புறம் இது வந்து ரொம்ப பென்சில் ஆர்ட்ங்கிறதுனால என்ன பண்ணேன்னா மத்தவங்களுக்கு பண்ணி தரும் போது அதுலேயும் வந்து கொஞ்சம் சம்பாரித்தேன் கொஞ்சம் ஆமாம் எல்லாருக்கும் வந்து அது வந்து இப்போ யாருன்னால் தெரியாதவங்க வந்து இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னா அவங்களுக்கு புடித்த மாதிரி அதை வரைஞ்சி கொடுக்குறது எடிட் பண்ணி கொடுக்குறது பென்சில் ஆர்ட்டு டிஜிட்டல் ஆர்ட்டு இதெல்லாம் பண்ணி தரது வந்து நல்ல இன்கம் காலேஜில் வந்து பார்ட் டைம் ஜாப் அதே வேலை பார்த்து அதில் வந்து ரொம்ப சம்பாரித்தேன் இதில் வந்து அதிகமாக எல்லாம் லைக் பண்ணுறது பார்த்தா டிஜிட்டல்லோடய பாரம்பரியமான ஓவியம்தான் அந்த பெயிண்டில் வந்து கலர் பெயிண்ட் அடித்து நாம்பளே பேப்பரில் வரையிறதோ இல்லை கார்ட்போர்டில் வரைஞ்சோ கைப்பட வரைஞ்சி கொடுக்குறது வந்து எல்லாருமே இங்கே ரொம்ப விரும்பினாங்க அதலாம் வந்து நிறையா வரைஞ்சிருக்குறேன்